சட்ட சிக்கலெல்லாம் வந்து எதிர்கொள்றோன்னால் எப்படின்னா இப்போது ஒரு நிலம் இருக்குன்னால் அந்த நிலத்தை அபகரிச்சிக்கிறத்துக்கு அவங்க குடும்பமே வருது அப்படி இருக்கிறப்ப யாரை போய் அணுகுறோம்னா முதலில் காவல்துறை காவல்துறையை ஃபஸ்ட்டு அணுகும்போது அவங்க சுமுகமாக முடிக்கிற சில பேர் இருக்காங்க அவுங் சுமுகமாக முடிக்க முடியலன்னா அதைவிட வழக்கறிஞரை வந்து நம்ம பார்த்தோன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்களும் லீகலாக என்ன பண்ண முடியும் அது மூலயமா பண்ணித் தராங்க இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் அவங்க மூலமாக தான் தீர்க்க முடியுது ஒரு நம்ப சொன்னாக்கா நடக்குமான்னு தெரியல சாதாரண ஒரு ஆள் சொன்னாக்கா இங்கே ஏதும் நடக்கறதில்லை இதுவே வந்து சட்டம் படித்த இ ஒருவரால் கண்டிப்பாக இந்த சிக்கல்களை எல்லாம் வந்து தடுக்க முடியும் அதனால் சட்ட சிக்கல்களை வந்து எதிர்கொள்வது வந்து அவ்வளோ கடினங்கள் அல்ல சில நேரங்களில் கடினமாக உள்ளது